வயலில் காலில் ஆறு மணிக்கு போணுச்சின்னால் ப ஈவினிங் அஞ்சு மணி வரைக்குமே வேலை இருக்கும் அங்கே களை வெட்டுறது புல்லு பிடுங்கு இது களை வெட்ட பயிர் உரம் போட வேலையெல்லாம் நடக்கும் இது மாடு மேய்க்கிறது மாட்டுக்கு தண்ணி வைக்கிறது மாட்டுக்கு புல்லு அறுக்க விவசாயம் செய்கிறதுனால கை கால்லெலாம் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும் சோர்ந்து போகாம வேலை செஞ்சுட்டு ஈவினிங் வந்தோடன என்ன சா சமையலை சமைத்து சாப்பிட்டுட்டு ஆரோக்கியத்தோடு நேரத்தில் படுத்தால தூக்கம் வரும் திரும்ப காலையில் ஏழுஞ்சி ரொட்டினாக திரும்ப காலையில் ஆறு மணிக்கு வேலைக்கு காட்டுக்கு போனால் திரும்ப அதே மாதிரி ஆடு மாடு மேய்க்கிறது பில்லு அறுக்கிறது மாட்டுக்கு தட்ட அறுத்து போடுகிறது பால் கறக்கிறது பால் எடுத்து போய் ஊற்றுறது அப்பறம் களை வெட்ட பயிர் நட இதுதான் வேலை விவசாயம் செய்கிறதுனால உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் எந்த நோய் நொடி எதுவும் இல்லாமல் நல்ல சந்தோஷமாக ஆரோக்கியத்தோடு இருக்கலாம்